வாழ்க்கையில் கலைகள் ரொம்ப முக்கியம் நடனக்கலை நா நாடகக்கலை பேச்சுக்கலை பாட்டுக்கலை இசைக்கலை அப்படின்னு கலைகள் இருந்தால் தான் வாழ்க்கை ஒரு பொழுதுபோக்காகவும் வாழ்க்கைய மகிழ்ச்சியாக கடப்பதற்கும் உதவி செய்யும் ஒரு ஓவியக்கலை ஒரு பார்ப்பதற்கு மன மகிழ்ச்சியையும் கண்ணுக்கு விருந்தாகவும் இருக்கும் நாட்டியக்கலை நம்மையும் கூடவே சேர்த்து ஆட வைக்கும் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் மறக்க வைக்கும் அதற்காக கலைகள் மிகவும் முக்கியமானது இது சமுதாயத்தை சிறப்பாக வைக்க நம்மளுடைய பரத நாட்டியம் நாடகம் தெரு நாடகங்கள் கூத்துகள் இவையெல்லாம் வந்து நம்மளுடைய சமுதாயத்தினுடைய முக்கிய நிகழ்வுகளை படம் பிடித்து பின் வரும் சந்ததிகளுக்கு காட்டுவதால் கலை மிகவும் முக்கியமானது